சாமி நாங்கள் வந்து சின்ன வயிசுலெலாம் கண்ணாம்மூச்சி விளையாடுவோம் ஆனால் ஓடி அங்கங்கே போய் ஒழிஞ்சிக்கணும் அப்புறம் யார் முதல்ல நாங்கள் ஒடியாந்து யாரை முதல்ல ஒரு ஆளை தொடுறமோ அவங்க அடுத்த விளையாட்டுக்கு அவங்க அந்த மாதிரி இந்த கண்ணம்மூச்சியெல்லாம் வந்து அதே மாதிரி அஞ்சாங்கல் விளையாடுவோம் அஞ்சாங்கல் அஞ்சு கல் ரெண்டு பேர் சேர்த்து விளையாடுவோம் விளையாடும்போது ஒரு நாம் விளையாடும்போது அந்த கல் நாங்கள் மேலே வீசி பிடிக்கும்போது கடைசி வரைக்கும் அந்த அஞ்சு கல் எடுக்கமுட்டும கையிலேருந்து கீழே விழுகக்கூடாது அவங்கதான் கீழே விழுகாம இப்படி கையில் பிடிச்சிக்கணும் கையை திருப்பி போடணும் அந்த மாதிரி எல்லாம் விளையாடுவோம் கடைசி வரைக்கும் கெல கீழே விளையாடாம விழுக்காம விளையாடினாதான் அவங்க ஜெயித்ததுக்கு அர்த்தம் அதெல்லாம் அந்த மாதிரி விளையாடி இருக்கிறோம் நாங்கள்